இப்போ வந்து பார்த்தோன்னா இங்கே ரொம்ப மழையா இருக்குது தீவிர மழையா இருக்குது இப்போ வந்து நாங்கள் இப்போ ஃபுட்டு ஆட்ரு பண்ணிணா இப்போ எப்படி எங்களுக்கு வரும் அதாவது குறிப்பிட்ட நேரத்தில் எங்களுக்கு வந்துடுமா இல்லை தொ ரொம்ப தூரத்திலருந்து நாங்கள் ஆட்ரு பண்ணுறோம் தரமான இரவு தாமதமாக இருந்துச்சின்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறது ஆகிய இந்த சூழ்நிலையில் நாங்கள் ஃபுட்டு ஆட்ரு பண்ணிணா எங்களுக்கு வருமா வராதா என்று எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க என்ன நாங்கள் வந்து விசாரிக்காமல் சொல்றாங்க ஆட்ரு பண்ணிடுவோம் அப்போ வர கொஞ்சம் லேட்டாகும் அது ஏன்னு கொஞ்சம் த காரணத்தை சொல்றீங்களா ஓ அப்படிங்களா ஆமா இங்கே ம ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது பட் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் வேகமாக அனுப்பிவிடுங்க எங்களுக்கு குழந்தைகள்லாம் பசியோடிருக்குறாங்க இதை நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புனீங்கன்னால் கொஞ்சம் பரவாயில்ல நல்லாதானிருக்கும் ஆ

இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் திருப்பூர் மாவட்டத்திலிருக்குறோம் பக்கத்துல ம் சரிங்க ஆமாங்க கொஞ்சம் மழை ரொம்ப கடுமையான மழையில்லாம் இருக்குது இங்கே இரவு இரவு நேரத்தில் தாமதமாகலாம் வராங்க இந்த நிலை நிலத்துல எல்லாம் ரொம்ப கொள்ளையெல்லாம் நடக்குது இப்போ தொலைதூரத்துலேருந்து வர பயணிகளுக்கெலாம் நாங்கள் எப்படி சாப்பாடு கொடுக்குறது என்று தெரியாமல் இருக்கிறோம் கொஞ்சம் அது கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறிங்களா கொஞ்சம் இப்படி கடுமையான மழையில நீங்கள் வர்ற வரமாதிரி இருக்கும் அதெலாம் என்ன பண்ணலான்ருகீங்க ஆமாங்க

கொஞ்சம் தாமதமாக வந்தாலும் பரவாயில்லங்க சீக்கிரம் வந்துடுங்க தொலைதூரத்துலேருந்து வந்து வந்துட்டிருக்குறீங்க ஆனால் பரவாயில்ல பயணம்போது ரயில்லெலாம் இருக்கிற பயணிகளெலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்குறாங்க எல்லாம் என்ன இதில் பார்த்து கொஞ்சம் கொ கொண்டு வாங்க

அப்படிங்களா

ஆ அது சூழலு கொஞ்சம் கடுமையாக இருக்கறனால கொஞ்சம் முன்னே பின்னே ஆகலாம் பட் இருந்தாலும் அது இங்கே இருக்கிற வேலை செய்கிற பயணிகள் அண்டு பேசஞ்சர்ஸ்லாம் ரொம்ப பாதிப்பு பாதிப்படையறாங்க கொஞ்சம் சாப்பாடெலாம் கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வந்திங்கன்னால் இந்த மழை சூழலையும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆமாம்

ஆமாம் ஏதோ ஒன்று நீங்கள் கொண்டு வந்திங்கன்னால் அந்த இரவு நேரத்திலயெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வரணும் இல்லைனா கொஞ்சம் பாதிப்பாயிடும் அப்படின்னு எங்களுக்கு வந்து தோணுது ம் ஆமாம் ஸோ இங்கே ஸோ இங்கே இப்போ வந்து இங்க சூழ்நெலைலாம் சரி இல்லை இப்போ ஆட்ரஸ் இருந்தால் இப்போ எங்களுக்கு உடனே கிடைக்குமா இவ்வாறு விசாரிக்கவும் முடியும்னு சொல்லுங்க விசாரிச்சு சொல்லுங்க கடுமையான மழையிலாம் வந்துட்டிருக்குது ஆனாலும் பரவாயில்லை இருந்தாலும் நீங்கள் வானிலை அல்லது தாமதமாக வந்தாலும் பரவாயில்லை கொஞ்சம் வந்துடுங்க ஆ இப்போ இப்போ ரயிலில் செ பயணம் செஞ்சுட்ருக்குற பயணிகளுக்கெலாம் ரொம்ப வந்து பசியில் இருக்கிறாங்க நீ நீங்கள்தான் ஏதாவது பண்ணணும் ஆமாம் ஆ பண்ணிக்கலாம் நான் இங்கே வந்து முன்னாடி வந்துடுங்க வந்துட்டு எனக்கு ஒரு கால் பண்ணிங்கன்னால் நான் வந்து வாங்கிப்பேன் ஆமாங்க ஆமாம் இப்போ ரயிலில் போயிட்டிருக்கோம் இரவு நேரத்திலன்னா வந்தாலும் பரவாயில்ல வந்துடுங்க சீக்கரம் ஆ இப்போ ஆட்ரு பண்ணியிருக்குறோம் இப்போ இப்போ வந்து இங்கே மழை ரொம்ப கடினமாயிருக்குது நீங்கள் எப்படி வருவீங்க ஆ பரவாயில்ல சீக்கிரம் வந்திங்கன்னால் போதும் வந்து நீங்கள் இங்கே பசியோடு இருக்கிறாங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க தொலைதூரத்தில் இருந்தாலும் பரவாயில்ல

மழை மழை நின்ற நின்ற நின்றவுடன் வாங்க ஒன்றும் பிரச்சினை இல்லை

ஓகேங்க நன்றி இப்போ வந்து எங்களுக்கு சாப்பாடு வந்துடுமா ஆ ஓகே பை